இப்போ இந்தியாவில் வந்து ஹிந்தி மொழியோடு தமிழ் வந்து இப்பலாம் கம்மியாக தான் ஒப்பிடப்படுது ஏனால் ஹிந்தி மொழி வந்து ரொம்ப மஸ்ட்டாகிடுச்சி நம்ம ஸ்கூலிங் இப்போலாம் ஸ்கூலிங்கில் இருந்து ஹிந்தி மொழி தான் மஸ்ட்டுனு ஸ்டூடண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்மிச்சிட்டாங்க தமிழ் மொழி தள்ளப்படுது ஹிந்தி வந்து எப்படினா இப்போ நம்ம ஒரு ஆஃபிஸுக்கோ இல்லை நம்ம எங்கே போகணும்னா இப்போது ஒரு பேங்க்கில் மேனஜராக ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஹிந்தி மொழி தான் மஸ்ட்டுனு இப்போக்கி சொல்கிறாங்க ஆஃபிஸை பொறுத்த வரையும் வேலை செய்யும்போது எல்லாம் எந்த இடத்துக்குப் போனாலும் உங்களுக்கு இப்போக்கி நமக்கு அனதர் லேங்குவேஜில் ஹிந்தியும் இப்போக்கி அந்த ஃபார்மில் ஃபில்லாகிடுது ஸோ நம்ம ஹிந்தியை நம்ம எல்லாம் கற்றுக் இப்போ ஹிந்தி கற்றுக்குணுனு நமக்கு ஸ்கூலிங்கில் இப்ப காலேஜில் எல்லா இடத்துலியும் ஹிந்தி தான் பேசப்படுது தமிழ் மொழி வந்து பின்னாடி தள்ளப்படுது அந்தக் காலத்திலலாம் தமிழ் தான் முக்கியம் பழங்காலத்துலேருந்து தமிழ் தான் முக்கியம் அப்புடின்னு பேசப்படுகிற நேரத்தில் இப்போக்கி ஹிந்தியும் முக்கியம் அப்படின்ட்டு இப்போ ஃபாரீன் சைடெலாம் போகும்போது நமக்கு நமக்கு தமிழ் வந்து அந்த இடத்துல நமக்கு பேசப்படல இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் பேசப்படுது அதனால ஹிந்தி தான் அதனால் நம்ம கற்றுக்கணுனு இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் எல்லாமே இப்போ ஹிந்தி கிளாஸே வந்துருச்சு கோச்சிங் கிளாஸு தனித்தனியாக கோச்சிங் போய் நம்ம கற்றுக்கறதவுட இப்போக்கி நமக்கு ஸ்கூலிங்லேருந்தே கற்றுக் கொடுத்துறாங்க அதுக்கு நமக்குத் தனியாக ஃபீஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம ஃபாரின் சைடு போனோம்னால் நமக்கு தமிழ் தெரியலனாலும் பரவாயில்ல இங்கிலீஸ் தெரியலைனாலும் பரவாயில்ல ஹிந்தி தெரிஞ்சாலே அவங்களுக்கு அந்த ஹிந்தி ஸ்கில் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம உடனே நம்ம பயணம் பண் பண்ணி நம்மள வேலையில் ஜாய்ன் பண்ணிக்கிறாங்க ஹிந்தி தான் வெரி மஸ்ட்டாக செயல்படுது நமக்கு இப்போக்கி தமிழ் மொழி என்னனால் நமக்குத் தமிழ் வந்து இப்போ ஒரு பேசுகிறதுக்காக மட்டும் தான் நமக்கு அது நமக்கு உபயோகப்படுது ஆனால் மற்றபடி நம்ம இந்தியாவில் பொறுத்த வரையும் இப்போ ஹிந்தி தான் முக்கியமாக செயல்படுது நம்ம ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்ம அதர் ஸ்டேட்டு எங்கே வேணாலும் நம்ம போய் நம்ம வேலை செய்யலாம் ஹிந்தியை தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும் நம்ம நம்ம லைஃபை லிடால் லைஃபை ஈஸியாக லீட் பண்ண முடியும் நம்மளால தமிழ் லேங்குவேஜ் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது நம்ம பேசுகிறத்துக்கு மட்டுமே தான் உபயோகிக்கப்படுகிறதே தவிர இந்த ஜாப் பொறுத்த வரையும் ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும் தான் நமக்கு மஸ்ட்டாகவே இங்கிலீஷோடு ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம செம்மையா ஒர்க் பண்ணலாம் நம்ம லைஃபை லீட் பண்ணலாம் ஸோ நம்ம ஹிந்தி மொழி நம்ம நல்லா தெரிஞ்சு வெச்சிக்கணும் அதுக்கு நீங்கள் இப்போ பின்னாடி போய் நம்ம ஹிந்தி தெரியாமல் கஷடப்படுறதவிட நம்ம ஸ்கூலிங்கில் இருந்தே அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது